ஹலோ ரமேஷ் நான் இளமதி பேசுகிறேன்டா நேற்று சொன்னலேடா நம்ம பென்ஷனை பற்றி அது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குடா ஆனால் இங்கே வச்சு செய்த மாதிரி எனக்கும் வரலடா என்னுடைய என்பிஎஸ் கணக்கு ரெண்டுவாட்டி சரி பார்த்துட்டேன் ஆனாலும் ஒன்றும் விளங்கலடா எனக்கு சரிடா நான் என்பிஎஸ் ஹெல்ப் லயனில் என் சந்தேகத்தை கேட்டுத் தெரிஞ்சுக்கிறேன்

ஹலோ சார் வணக்கம் சார் இது என்பிஎஸ் ஹெல்ப் லயனுங்களா ஓகே சார் ஓகே சார் நான் ஒரு தகவலுக்காக கால் பண்ணிணேன் சார் என்னுடைய என்பிஎஸ் கணக்கு பற்றி கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது சார் என்னுடைய என்பிஎஸ் கணக்கு சேகலில் ஒரு முறை இரு முறை சரி பார்த்துட்டேன் ஆனால் ஒன்றுமே தெரியலை சரியாக புரியலை ஓகே ஓகே என்னோடய ஆதார் எண்னோடய கடைசி நான்கு இலக்கு எண் மூன்று எட்டு நான்கு ஆறு அப்புறம் என்னுடைய ஃபேன் நம்பர் சார் ஏழு எட்டு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் ஓகே சார் என்னோடய ஓய்வூதியம் ஸ் சேமிப்பெல்லாம் சரியாக இருக்கா சார் ஆமாம் சார் ரெண்டாயிரத்து அஞ்சில் இருந்து இப்போ வரைக்கும் பிடிச்சிருக்காங்களா சார் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் இது போதும் சார் எவ்வளோ இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா சார் என்னோடய சேமிப்பு கணக்கில் எட்டு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரத்தி ஐந்நூறுரூபா ஓகே சார் நன்றி சார் இப்போ புரிஞ்சுது சார் இதெல்லாம் புரிஞ்சுது சார் என் கணக்கு சரியாக வருது சார் ஓகே சார் நன்றி சார் தேங்க் யூ சார்